நீ ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் அங்கே வந்து சண்டைன்னா அவங்க பொறாமை பிடிப்பாங்க நான் நல்லா வேலை செய்கிறேன் நல்லா பேசுறேன் அப்டின்ற ஒரு பொறாமை இருக்கும் அப்படி இல்லைன்னா எதனால் சண்டை வருதுனா நான் வந்து முன்னும் பின்ன எதாவது கேட்டுருவேன் எதாவது கேட்டுருவன் வாய் வந்து கம்முன்னு வச்சுக்க மாட்டேன் சரின்னா சரின்னு சொல்லி கேட்டுருவன் தவறுனா தவருன்னு கேட்டுருவன் அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அதனால் சண்டை வரலாம் எதுவாக இருந்தாலும் நான் எதித்து பேசிடுவன் சரின்னா சரி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கேட்டுருவன் அதனால் அவங்களுக்கு மனஸ்த்தாபம் வரும் சண்டை வரும் கஷ்ட்டங்கள் வரும் ஏன்னா நான் நான் வந்து கரெட்டாக கேட்குறன் அதனால் அவங்களுக்கு ஏ பிடிக்காம போயிடும் சைலண்டாக கேட்காம இருந்து இருக்கிறவங்கள நல்லவங்கனு சொல்கிறாங்க நம்ம எதாவது ஒன்று கேட்டுட்டால் அது வந்து கெட்டவங்க அவள் கேட்குறா அவள் திமிரு பிடிச்சவ அப்டின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுனால் உண்மையை பேசுனால் வந்து கெட்டவங்கனு சொல்கிறாங்க பொறாமை பிடிக்கிறாங்க சண்டைக்கு வராங்க நம்ம நல்லவங்கன்னு நல்லவங்க நம்ம யாரையும் எதுவும் கேட்காம இருந்தால் சைலண்டாக இருக்காங்க பரவாய் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்போ எதுவும் கேட்க கூடாதா கேட்டால் கெட்டவங்களா இப்படி தான் பொறாமை பிடிச்சு தான் இது மாதிரி தான் சண்டை வர காரணம் அது ஏன்னு தெரியல சைலண்டாக இருக்கவங்க நல்லவங்கனு சொல்கிறாங்க கேட்டால் பொறாமை புடிச்சி போய் கேட்குறா அவள் இதை மாதிரி பண்ணுறா அப்டினு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து எதுவாக இருந்தாலும் கேட்டுருவேன் அதனால் தான் சண்டை வர காரணம் அது ஏன்னு தெரியல அது கேட்குறது தப்பு இல்லைல எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக கேட்டுருவோன்ல நம்ம வந்து கேட்காம இருந்தால் தான் இது அதனாலேயே பொறாமை பிடிச்சி போயிட்டு கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எங்கே போனாலும் நான் நல்லது செஞ்சாலும் கெடுதலாக தான் வருது அதுனால் எங்கேயும் எதுவும் பேசாமல் விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அதான்